ஹலோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டி புக் பண்ணியிருந்தாங்கில்லையா ஆமாம் நான் வந்து வண்டி இப்போ வந்து கேன்சல் பண்ணுறேன் நீங்கள் லேட்டாக தாமதமாக வந்த காரணத்தினால நான் வண்டியை வந்துட்டு கேன்சல் பண்ணுறேன் புக்கிங்கை நான் வந்துட்டு முன்னாடியே பே பண்ணியிருக்கேன்ங்க ப்ரீபெய்டில் வந்துட்டு கேஷ் வந்துட்டு கட்டாகியிருக்கு அந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க நான் வந்துட்டு எனக்கு வேணாம் உங்களோட சேவை வந்துட்டு எனக்கு வேணாம் ஏன்னால் நீங்கள் தாமதம் பண்ணிவிட்டீங்க நான் வேறு ஒரு வாகனத்தை பிடிச்சி நான் இப்போது கிளம்பிட்ருக்கேன் என்னோட அட்வான்ஸ் பணத்தை மட்டும் திருப்பி அனுப்பி விட முடியுமா உங்களால் என்னோட பேங்குக்கே நீங்கள் ரிட்டன்னு பே பண்ணிடுவீங்ளா அட்வான்ஸ் பணத்திலேருந்து இதெல்லாம் மைனஸெலாம் பண்ண மாட்டிங்ல்லை இது மாதிரி பெனாலிட்டி ஃபைன் அந்த மாதிரி ஏதாச்சும் போடுவீங்களா தயவு செஞ்சு என்னோட அமௌன்ட்டை ரிட்டன் அப்படியே என்னுடைய அக்கவுண்ட்டுக்கு போட்டிருங்க ஃபோன்பே ஜிபே நான் இப்போ கால் பண்ணியிருக்கேன்ல அதே நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க இல்லைனா ஃபோன்பே பண்ணிடுங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி